தமிழ் மொழி எப்படி மேம்படுத்தப்படணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தமிழுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் ஆனால் நிறைய இங்கிலீஷ் நோக்கி ஹிந்தியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றதனால கொஞ்சம் அதை பின்பற்றிட்டு வராங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது ஆரம்ப காலத்திலருந்தே தமிழ் வந்து ஒரு நல்ல நிலமைல தான் இருக்குது மூவாயிரம் வருஷமாகவே இந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுகிட்டு இருக்காங்கன்னா தமிழ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத ஒருத்த ஒருத்தவங்களுமே ஒரு ஒரு டிஸ்டிக்லேயுமே சரி எல்லாருமே ஒரு தமிழ் வந்து நம்ம மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும் அப்படிதான் நினச்சிட்டுருக்காங்க அப் அது எதனால் அப்படின்னா நம்ம ஊரில் மட்டும் தமிழ் படிக்காமல் அதர் டிஸ் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அங்கேயுமே தமிழ் அமைப்பு ரொம்ப இப்போவே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அங்கேயுமே தமிழ் மக்கள் நம்ம எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்கணும் இதுவே நீங்கள் அதர் கண்ட்ரியில் ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்தாலோ ஏதோ ஒரு புக்கு நமக்கு பேர் சொன்னாலுமே நம்ம வந்து இந்த புக் நேம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது அதுவே அவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னால் அது கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் நூற்றி ஏழு மொழிகளில் அதை தமிழ் திரு திருக்குறள் வந்து மொழிபெயர்த்துருக்காங்கள் அதனால் எங்கேனாலுமே இப்போ அந்த ஒரு புக்கு நூற்றி ஏழு மொழினா அது அ அந்தந்த கண்ட்ரியில் இவ்வளோ நாடுகளிலருக்கும் ஸோ இப்போ அதுவுமே எப்படி இருக்கும் தமிழில் இருக்கிறது அவங்க கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எங்கேருந்து வந்துருந்துச்சு அப்படின்றத அவங்க அந்த ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு தான் அந்த திருக்குறளுக்கு உள்ளேயே போயிருப்பாங்கள் அப்போ அது தமிழ் மொழிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் தமிழ் மொழி தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லாங்குவேஜ் அந்தமாதிரி தான் நமக்கு தெரியும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இந்தமாதிரி கேட்டீங்கன்னா ஒரு ஐந்தாறு மொழி இல்லை புக்கு புக்ஸில் என்ன படிச்சிருப்போம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து லாங்குவேஜ் டொண்ட்டி லாங்குவேஜ் இப்படிதான் நம்ம படிச்சுருப்போம் ஆனால் தமிழ் மொழின்றது எல்லா கண்ட்ரிலேயும் க கேட்டீங்கன்னா தமிழ் என்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போது ரீசன்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துலேருந்துலாம் நம்ம ஊருக்குலாமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கள் அவங்களாம் ஈஸியாவே தமிழ் பேசுவாங்கள் ஆனால் இதுவே நம்ம போயி வெளியில் போய் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா வேற கண்ட்ரியோட லாங்குவேஜ் நமக்குனா கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் அங்கேருந்து வந்து இங்கே பேசுறவங்களுக்கு தமிழ் மொழி ரொம்பவே ஈஸியாருக்கும் இதனாலயே தமிழ் மொழி வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்டு வளர்ந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறன்